நாங்கள் வந்து காலையில் எழுந்த உடனே சாணி எடுத்து சாணம் தெளிச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து துடைப்பம் எடுத்து எல்லாத்தையும் சுத்தமாக க்ளீனாக பெருக்கி எடுத்துனு போய் வாரினு போய் வெளியே எடுத்துனு குப்பையை கொண்டு கொட்டிவிடுவோம் கொட்டிவிட்டு நாங்கள் வந்து சாணி எடுத்துனு வந்து அழகாக மொழுகிவிட்டு பெருக்கிவிட்டு கோலம் போடுவோம் கோலம் போட்டுவிட்டு அது மேல் பாடுதான் டீ போடுவோம் டீ போட்டு குடித்து அப்புறம் சாமான் கழுவுறது அப்புறம் மாடு பால் கறக்கிற வேலைய செய்வோம் அப்புறம் சாப்பாடு செய்வோம் சாப்பாடு செஞ்சுட்டு திருப்பி அப்புற மேலே திருப்பி வந்து சாயந்தர டைமில் வந்து அதேமாதிரி தண்ணி தெளித்து பெருக்கிவிட்டு சாயந்தரம் கோலம் போடுவோம் ஆறு மணிக்கு கோ அஞ்சு மணிக்கெலாம் கோலம் போட்டு விடுவோம் அதுமாரி வேலை தான் செய்வோம் சாணியெலாம் பெருக்கி வாரும் போது வ வ பெருக்குது காலையில் சாயந்தரமா சுத்தம் பண்ணி விட்ருவோம் க்ளீன் பண்ணுவோம் வீடு வந்து வெள்ளிக் கெழம செவ்வாய் கெழம கழுவுவோம் வீடு அப்போது வந்து சுற்றி எல்லாத்தையும் அடித்து பெருகிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறோம் தண்ணி எடுத்துனு வந்து அப்புறமா மாப் போட்டு வீடு புல்லாக க்ளீனாக துடச்சி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி விடுவோம் சாயந்தர டைமு ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டில் விளக்கு ஏற்றுவேன் விளக்கு ஏற்றுறது பத்தி ஏற்றிட்டு சாம்பிராணி போட்டு மாடுக்கு வீடு கொட்டாய் வாசற்படி வாசக்கால் எல்லா இடத்துலேயும் சாம்பிராணி புகை காட்டுவோம் காட்டிவிட்டு அதேமாதிரி நான் செய்வேன் எல்லா வேலையும் நாங்கள் முடிப்போம்